நான் முதல் முதல்ல நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கும் போது தான் பதினேழு வயசில் தான் நான் சமையல் ப பண்ணுறது எப்படின்றத பண்ணிக்கிட்டேன் அதுவும் வந்து எனக்கு எங்கள் அம்மா எனக்கு சமைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கல பக்கத்து வீட்டில ஒரு அக்கா இருந்தாங்க ஜெயஸ்ரீன்னு அவங்க தான் எனக்கு வந்து சமையல் ஃபர்ஸ்ட்டு அம்மி பிடிச்சி அப்பெல்லாம் அம்மி தான் அம்மி பிடிச்சி அதில் எப்படி அரைக்கிறது அப்படின்னு கூட எனக்கு கற்றுக் கொடுத்தது அவங்க தான் அவங்க சமையலில் என்ன எப்படி ஏ காய்கறிங்க கட் பண்ணுறது எந்த பதத்தில் வந்துவிட்டு அதை எத்தனை பு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில அந்த பொருளுங்களை சேர்த்து ச கலந்து அதுங்களை வந்து சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ முத முத ஃபிஷ் தான் நான் பண்ணுனேன் மீன் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி எப்படி கட் பண்ணுன்னு அவங்க சொன்னாங்க அது மாதிரி அதை கட் பண்ணி மீன் குலம்புக்கு ரெடி பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு மீனை கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் மீனுக்குள்ளே மசாலா மிளகாப்பொ மிளகா உப்பு மிளகாத்தூளு உப்பு இதெல்லாம் போட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு கலந்து மஞ்சத்தூள்லாம் கலந்து இப்போ வச்சிட்டேன் அப்போ லெமன்லாம் ஊற்றணுன்னு எனக்கு தெரியாது நான் சும்மா நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதற்கப்பறமா மீன் வந்துவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்துட்ட அது ஒரு பக்கம் மூடி வச்சிட்டு மீன் குலம்புக்கு நாங்கள் நிறையா செய்ய மாட்டோம் குறஞ்சது ஒரு சின்னதாக மீடியமாக உள்ளது ஒரு நாலு மீன் தான் வாங்குவோம் அதுக்கு மேலே எங்கள் வீட்டில மீனே வாங்கமாட்டோம் அதில் தலை துண்டு மட்டும் தான் குலம்புல போடுவோம் தலையும் வாலும் அப்பறம் நடுத்துண்டுங்களை வறுத்து வைப்போம் எங்கள் வீட்டில பெரிய குடும்பம் இல்லை நாங்கள் மூணு பேர் தான் நான் அப்பா அம்மா மூணு பேர் தான் அதனால் எடுத்து தனியாக வச்சு எடுத்து வச்சிட்ருவோம் வா தலையும் வாலையும் குலம்பு வச்சிவிட்டு அந்த நடுத்துண்டு மட்டும் தான் குலம்புக்கு நாங்கள் போடுவோம் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டு ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணேன் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சேன் கொஞ்ச கருவேப்பில உருவி வச்சிட்டு கழுவிட்டு எல்லாம் உலு எல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிகிட்டு தக்காளியை வந்து புளிக்கூடையே கரசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்துருந்தாங்களா அதனால் தக்காளி புளிக் கரைச்சி தனியாக வடிகட்டி வச்சிட்டு தக்காளியை அது போட்டு அரைச்சிட்டு அந்த மிளகா பச்சமிளகாவையும் அதுல போட்டு கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு மசாலாத் தூள் எல்லாம் கலந்த தூள் நாங்கள் வீட்லயே அரைச்சி வச்சுருப்போம் அதில் வந்து கலந்த தூள் எல்லாத்துலையுமே கலந்துருக்கும் அதில் துவரம் பருப்பு காஞ்ச மிளகா மல்லி ஜீரகம் சோம்பு பெருங்காயத்தூள் கூட அதில் போடுவோம் மஞ்சள் இதெல்லாம் போடுவோம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம் நாங்கள் நல்லா நல் நல்லா அழகா நல்லா வெயிலில் காய வச்சிட்டு அதை வந்து எண்ணெய்யில நல்ல வடைசட்டில வறுத்து அதில் வச்சுருப்போம் அது காஞ்ச அதை எடுத்து நாங்கள் வந்து இது பண்ணி வச்சிருக்கறதை எடுத்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துப் போடுவோம் ரெண்டே ஸ்பூன் தான் எடுத்துப் போட்டு மேஜைக் கரண்டி வச்சுருப்போம் அதில் வந்து அதை ரெண்டு தான் எடுத்துப் போடுவோம் ரெண்டு போட்டு கொஞ்சமாக புளித்தண்ணியை அதில் ஊற்றி எல்லாம் கரைச்சி தக்காளி கரைச்சி இது பச்சமிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் உருவிப் போட்டு கரைச்சி வெங்காயம் வதக்கி வச்சு அதில் வந்து பூண்டு லைட்டாக தட்டிப் போடுவோம் தட்டிப் போட்டு அதை வச்சிகிட்டு இந்த அது எல்லாம் கருவேப்புலையும் உருவிப் போட்டுவிட்டு எல்லாம் அந்த வாசனை வர்ற வரையும் வந்தோன்ன ப்ரௌனாக வெங்காயம் எல்லாமே ப்ரௌனாக வரும் வந்துட்டோன்ன அந்த அவங்க அப்படி சொன்னாங்க அதை நான் செஞ்சேன் நான் அதை போட்டு குலம்பு தண்ணியை அந்த கரைச்சி வச்சிருக்கறதை புளிக்கரைசல் தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டு உப்பு போட்டுவிட்டு கொதி நல்லா ஒரு கொதி கொதிச்சிச்சு கொதிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுவிட்டேன் அந்த மசாலா பச்ச வாசனைலாம் போகணும் அப்படின்னாங்க அதை நின்று பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் உப்புலாம் நான் எனக்கு பார்க்கமாட்டேன் நான் அந்த மீன் இதெல்லாம் நான் டேஸ்ட்டு பார்க்கமாட்டேன்றதுனால உப்பு கிப்பு எதுவுமே பார்க்கல ஆனால் கொதிக்க கொதிச்சிட்டுருக்கு அப்போ அதற்கப்பறம் மீன் போடுற டைம்மு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி அந்த ப வாசனை மசாலா பச்சை வாசனை போன பிறகு அந்த மீன் எடுத்து தலையும் வாலும் எடுத்து போட்டுட்டேன் நான் அந்த நாலு துண்டையும் எடுத்து போட்டுவிட்டு இவங்க போட்டுக் கொதிச்சிட்டுருக்கு வாசனை நல்லா வாசனை வருதே நல்லா வைக்க குலம்பு வைக்க கற்றுக்கிட்டடின்னாங்க அதை யாருமே டேஸ்ட் பண்ணி பார்க்கல ஆனால் சொன்னாங்க அப்பறமாக எடுத்துக் குலம்ப நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா கொஞ்சம் க்ரேவியாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை எடுத்து இறக்கி வச்சிட்டு சாப்பாட்லாம் சா மீனை அதே மாதிரி மீனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு இது பண்ணேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ந எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பாராட்டுனாங்க பரவாயில்லை வர்சா சூப்பராக சமைக்கிறேன்னு அது தான் என்னோட முதல் அனுபவம்